நாங்கள் வந்து கோழி வளர்த்துட்ருக்கோம் சிறு வடத்தா வளர்த்துட்ருக்கோம் ஆனால் நல்லாவே இருக்குது அதுக்கு மூணு மாதத்துக்கு ஒருக்கா ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா போய் தடுப்பூசி போட்டு வந்திருவாங்க வீட்டில் தண்ணியெலாம் வந்து காலையில் வெச்சுருவோம் ஆனால் அந்த தட்டத்தை வந்து நல்லா கழுவி காய வெச்சுட்டு தான் தண்ணி ஊற்றுவோம் மறுநாளும் கா காலையில் அதை ஒவ்வொரு நாளும் கழுவி காய வெச்சு கொடுத்துருவோம் ரெண்டாவது வந்து தீனி வந்து அரிசியெலாம் போடுறதில்ல கோழி தீவனமே கடையில் வாங்கிக்குவோம் ராகி சோளம் கம்பு இந்த மாதிரி மக்கா சோளம் இதெல்லாம் வாங்கி அதுக்கு போட்டுருவோம் அப்புறம் வந்து இந்த அருகம்புல்லு தட்டை புல்லு இதெல்லாம் வந்து அறுத்துட்டு வந்து நல்லா பொடியாக நறுக்கி ஒரு தட்டத்தில் போட்டோம்னால் அரிசியோடு கலந்து அது சாப்பிட்டுக்கும் நோய் வராமல் நல்லா பார்த்துக்குவோம் நல்லாயிருக்கும்